இந்தியாவில் இப்போ இருக்கிற தொழில்ல வந்து எல்லா தொழிலுக்கும் வந்து அரசாங்கம் இல்லை மற்ற நிறுவனங்கள்லாம் வந்து உதவுவாங்கள் எப்படின்னா அந்த இந்த தொழிலுக்கு என்னென்னா இவ்வளோ ரேட்டு நீங்கள் இப்படி குறஞ்சிக்கூட எது எதெல்லாம் வணிகங்கள் உடைய பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஆடு மாடு வளர்க்குறவங்களா இருந்தால் அவங்களுக்கு வந்து இவ்வளோதான் ரேட்டு இவ்வளோ அமௌண்ட் வருங்க அப்டின்னு சொல்லி தொழில வந்து மேம்படுத்துகிறதுக்காக இப்படி பண்ணுவாங்கள் இதே மற்ற தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் இப்படி பண்ணுனால் இவ்வளோ சலுகை கிடைக்கும் நீங்கள் இதை வச்சு இத்தனை இந்த தொழிலை பண்ணிக்கலாம் அப்படின்னும் இருப்பாங்கள் இது இந்தமாரி என்னன்னா நிறையா இருக்கிற அனைத்து தொழிலுக்குமே ஒரு ஒரு விலை உண்டு அந்த விலையை வச்சிதான் எல்லா தொழிலும் பண்ணுறமேரி கொடுப்பாங்களே இந்தமாரி இந்தியாவில் கிட்டத்தட்ட நிறைய நிறையா நிறுவனமும் இருக்குது அரசாங்கமும் எடுத்து என்னென்னா மக்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்கள்